ஹலோ அன்னை தெரசா ஸ்கூல் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் சூப்பர் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஷூர் சார் பாப்பா என்ன மார்க் எடுத்துருக்காங்க சார் ஓகே ஓகே சார் சூப்பர் சார் இப்போ லெவன்த் அண்ட் டுவெல்த்து நீங்கள் இங்கே படிக்க வைக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அது எங்கள் ஸ்கூலை சூஸ் பண்ணதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஆ இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஆகும் சார் ஸ்கூல் ஃபீஸ்ஸு லெவன் ஸ்டாண்டர்டுக்கு ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் இப்போ நீங்கள் பஸ்ஸா இல்லை வந்து ஐ மீண் டேஸ் ஸ்காலரா இல்லை வந்து ஹாஸ்டல் பஸ் இயர்லி வந்து டுவெல் தௌசண்ட் ஆகும் சார்

அதை அது எல்லாமே இருக்கும் சார் அது எல்லாமே இப்போ வந்து டேஸ் ஸ்காலர்க்கு எல்லாமே ஈவினிங்ல முடிச்சி நாங்கள் அனுப்ச்சிருவோம் அவங்களுக்கு செப்பரேட்டாக பஸ்ஸஸ் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவயில்லை சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவயில்லைங்க சார் தனியாக ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க லேடீஸ் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஈவினிங் அவங்கள டேக் கேர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவயில்லை கண்டிப்பாக இருக்கும் சார் பாப்பா வந்து அதிகமாக மார்க்கு எடுத்துருக்காங்க இல்லைங்களா ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் எடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயாலஜி குரூப்பே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் பாப்பாவோட டீசி லாஸ்ட்டு ஸ்கூல்லேர்ந்து டீசி பர்த் செர்ட்டிஃபிக்கேட் ஆதார் கார்ட் தென் இந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கொண்டு வாங்க பாப்பாவோட ஃபோட்டோகிராஃப் கொண்டு வாங்க அது மட்டும் போதுங்க சார் நைன் ஓ கிளாக்லேர்ந்தே அவைலபிளாக இருக்கும் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க நீங்கள் ஸ்டாஃப்ஸை மீட் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டுவிட்டு என்ன வந்து பார்க்கலாங்க சார் ஓகே யா தேங்க் யூ